சின்ன வயசில் இருந்து புத்தகம் படிக்கிறதுக்கு ஆர்வம்ங்க எந்த கதை புத்தகமாக இருந்தாலும் படிப்பேனுங்க அதுலேயும் வந்து ஜெயகாந்தன் எழுதின புத்தகம் சில நேரங்களில் சில மனிதர்கள் ரிஷிமோனா இனிப்பும் கரிப்பும் அதுவும் படிச்சுருக்கேனுங்க இந்த கண்ணதாசன் எழுதினது இந்து மதம் வந்து அதில் எத்தனையோ பாகம் இருக்குதுங்க எத்தனை பத்து பாகம் இருபது பாகம் வந்து இந்துச்சு அத எல்லாம் படிச்சிருக்கிறனுங்க அதை எல்லாம் படிச்சிருக்கிறன் கண்ணதாசனை பிடிக்குங்க ஜெயகாந்தன் எழுதின புத்தகம் பிடிக்குங்க அப்புறம் வந்து பாலதேவராயன் எழுதின கந்தசஷ்டி அதை விட பிடிக்குங்க தினம் வந்து ரெண்டு நேரம் டீவிலேயும் போடுவோம் நானும் தினம் படிச்சுட்டு தான் படுக்குவன் அத சொல்லிவிட்டு தான் படிக்குவன் படுக்குவன் அப்பறம் சிவபுராணம் படிப்பேனுங்கோ அப்பறம் வந்து பகவத்கீதை பகவத்கீதை தினம் ரெண்டு பக்கம் படிச்சுட்டு தான் படுக்குவன் அர்ச்சுனன் வந்து போர் செய்ய மாட்டேன் அப்டிங்கினாட்டி பகவான் வந்து நீ வந்து செஞ்சு தான் ஆவனுன்னு சொந்தக்காரன்னு சொல்லி விடக்கூடாது யார் வந்து நம்மள வந்து சண்டைக்கு வராங்களோ அவிங்கள வந்து நம்ம சண்டை பண்றதுல பாவம் கிடையாது கொல்றதுலேயும் பாவம் கிடையாது நம்மளைவே கொல்ல வராங்களா அவிங்கள நம்ம கொன்னதினால இது வந்து வதம் செய்கிறது தான் இது கொலை பாதகம் இல்லலை பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பவே கேட்டுகிட்டு அதை வந்து கேக்க மாட்டேன்னு சரியான உபதேசம் பண்ணி பண்ணி பண்ணி அன்னாடம் பண்ணி பண்ணி சொல்றார் சொல்லங்னாட்டி அப்புறம் கேட்டு கேக்க மாட்டிங்கன்னா அப்புறம் கடைசில சரி நான் பண்றேனுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் நீங்கள் தான் வந்து தேரோட்டணும் நான் அப்போ தான் வந்து சண்டைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே படிக்கு கிருஷ்ணரும் போய் தேரோட்டி முடிக்கிறார் அந்த பகவத்து கீதையை இது எல்லாம் எனக்கு பிடிக்கும்ங்கோ